ஏனுங்க தம்பி நான் கடலுக்கு போகணும் அங்கே இருந்து பேசுகிறதுக்கு செல்லில் ரீசார்ஜ் இல்லை அதுதான் ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குள்ள அதுக்கு தான் இப்போ கால் பண்னேன் அத கொஞ்சம் ரீசார்ஜ் இருக்கா பாருங்கள் தம்பி இங் பேச முடியல வீட்டுக்காரிகிட்ட பேசணும் பிள்ளைங்கட்ட பேசணும் ஒன்றும் அதில் போக மாட்டேங்குது கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுங்களேன் என்ன இருக்குதுன்னு எப்படி அடிக்கிறது ஒன்றும் இல்லைன்னா எப்படி அடிக்கிறது போக மாட்டேங்குது எதை அடித்தாலும் உங்களுக்கு போதிய இருப்புத் தொகை இல்லேன்னுல்ல வருது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் ப்பா கேட்டு சொன்னீங்கன்னால் புண்ணியமாக இருக்கும்ப்பா நான் நாளைக்கு வெளியில் போறேனா வீட்டில உள்ளவங்கள்ட்ட பேசணுமா வேண்டாமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் எவ்வளவு மீதி இருக்கும்னு இப்போதாம்ப்பா போன வாரந்தாம்ப்பா பண்ணினேன் ஒரு கடையில் அந்த அந்தி கட இருக்குள்ள அதில் போய் தான் இரநூத்தி எழுபது ரூபாயோ இரநூத்தி எழுபத்து ஒம்பது ரூபாயோ வாங்கிட்டு பண்ணி கொடுத்தாங்களே அதுக்குள்ளயா பத்து நாள் பாஞ்சி நாளுக்குள்ளயா முடிஞ்சிப்புடும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கப்பா பார்த்து எனக்கு நல்லா இது பண்ணி கொடுங்க ஏன்னா பேசணுமில்லை ரைட்டுங்க